வந்து உங்க நண்ப நம்ம நண்பர்கள் குடும்பத்துலெலாம் பிறந்தநாள் கொண்டாடுகிறது எப்படினா பர்த் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வீட்டில் நண்பர்களை குடும்பத்தினர் கூட ஃபேமிலி கூடயெலாம் கேக் வெட்டி சாக்லேட் கொடுத்து கேக் எல்லாம் ந வெட்டி நிறை ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொடுத்துட்டு சாமிக்கு கொண்டு போய் வச்சுட்டு அப்புறம் வீட்டில் இருக்கிற உறவினர்கிட்ட கேக்கெல்லாம் கொடுத்துட்டு அவங்க மூஞ்சிலெலாம் கேக்கு ஜாலியாக விளாந்து அப்பி விளாந்துவிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்ஸோடு ஜாலியாக விளாந்து